இப்போ ஒரு வெள்ளாட்டை வாங்குகிறோம் ஒரு வெள்ளாடு இருக்கிகுற எடத்ல ஒரு செம்மறி ஆடு இருக்குது செம்மறி ஆடு இருக்கிற எடத்ல ஒரு மாடு இருக்குது மாடு இருக்கிற எடத்ல ஒரு கோழி இருக்குது அப்டின்னும் சொல்ல எல்லாத்தையும் ஒன்னாக இது போல் பக்கத்தில் இடம் இருக்குதுன்னு அதுக்கு என்ன பண்ணணும் மாட்ட என்ன பண்ணணும் தனியாக பிடிச்சு கட்டிடுவோம் ஆடு என்ன பண்ணுவோம் ஒரு வெள்ளாடுன்னா தனியாக இருக்கும் ஏன்னா செம்மறி ஆடுனா ஒரு பத்து ஆடு இருக்கும் அதுக்கு தனியாக ஒரு பட்டி மாதிரி வெச்சு அதுக்கு தனியாக அது கட்டிடுவோம் அது கும்பலாக விட்டு ஓட்டி அனுப்ச்சு விட்ருவோம் அது கும்பலாக படுத்துக்கும் ஒரு ஆடுனா இது என்ன பண்ணுவோம் ஒரு கயிறு போட்டு கூட வெள்ளை ஆட்டை இது கட்டிடுவோம் மாடு என்ன பண்ணும் அது தனியாக அது கட்டிடுவோம் ஏன்னா இப்போ எதுக்கு அது பண்ணுறோன்னா தனித்தனியாக இருந்தால் தான் தனித்தனியாக பிரச்சனை இல்லாம மாட்டுக்கும் ஆட்டுக்கும் எந்த பிரச்சனை ஒரு நோய் நொடி வருது அப்படின்ற சொல்ல எந்த பிரச்சனையும் இந்த மாட்டுட்டே இருந்து இந்த ஆட்டுக்கு போகாது ஆட்டுக்கு அடுத்து அந்த செம்மறி ஆட்டுக்கு போகாது அதுபோல் ஒரு கோழிக்கும் பரவாது இப்போ கோழியிலருக்குது ஒரு பிரச்சனைன்னா இதுக்கு பரவும் அது என்ன பண்ணணும் ஒரு கூண்டு மாரி கட்டி கோழிக்கு அதுக்கு தனியா விட்டுருவோம் அது அதுக்கு தனித்தனியாக இருந்தால் தான் எந்த பிரச்சனையும் இல்லாதம அது அது தனித்தனியாக இருந்துச்சுனா எந்த ஆட்டுக்கும் வராது நோய் மாட்டுக்கும் வராது ஏன்னா எல்லாம் ஒப்ப நம்ம பக்கத்தில் பக்கத்தில் இதுலருக்கிற நோய் அதில் தொற்றிக்கும் அதுலருக்கிற நோய் இதில் தொற்றிக்கும் அதனால எந்த பிரச்சனையும் இல்லை அதுபோல் பணம் எப்படின்னா ஒரு ஆட்டை வளக்கிறோம்னா இப்போது ஒரு வெள்ளாடு வாங்குகிறோம் அந்த வெள்ளாட்டை வாங்க சொல்ல ஒரு ஐயாயிரம் கொடுத்து வாங்குகிறோம்னா அது என்ன பண்ணுது ஒரு மூணு குட்டி போடுது மூணு குட்டி போட சொல்ல அந்த அளவுக்கு அது ஒரு மூணு குட்டின்றது எப்படி வருமுன்னா அது ஒரு ந ஐயாயிரம்ன்றது இது ஒரு மூணு குட்டி அது ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம்னாக்கூட பாய்ஞ்சாயிரம் அந்த அளவுக்கு லாபம் வருது அந்த அளவுக்கு பெஸ்ட்டு அது பிரச்சனை இல்லை அதேபோல் தான் மாடும் அவ்வளவுதான் எங்களுக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு வருமானம் வருது வராம போகல